ஹலோ ஹலோ குட் ஆஃப்டர்நூன் மேம் என்ன பண்ணுறீங்க ஆ படித்துக்கிட்டு தான் மேடம் இருக்காங்க அது எல்லாம் சொல்லி நீங்கள் சொன்ன நீங்கள் சொன்ன இம்பார்டன்ட் டாபிக்ஸ் எல்லாமே கவர் பண்ணி சொல்லி கொடுத்துவிட்டேன் மோஸ்ட்லி எல்லாமே கவர் பண்ணிவிட்டேன் எல்லாமே சீக்கிரமாக குயிக்காக பிக் பிக் பண்ண பிக்கப் பண்ணிக்கிட்டாங்க இப்போ கொஞ்சம் இம்ப்ரூவ்மெண்ட் இருக்குது கோச்சிங் கிளாஸ்லாம் வைக்கிறதுனால் இப்போ கொஞ்சம் இம்ப்ரூவ்மெண்ட் இருக்குது ஆ இப்போ வந்து எக்ஸ் ஆ நிறையவே இப்போ இந்த ஒரு பையன் நம்ம கிளாஸ்ல வந்து ஹை ஜம்ப்பில் லாங் ஜம்ப் வந்து டிஸ்ட்ரிக் லெவலில் வந்திருக்கான் மேம் அவன் வந்திருக்கான் அப்புறம் அபாகஸ் அபாகஸ் க்ளாஸ் ஒரு பொண்ணு போய் அந்த பொண்ணு நல்லா பண்ணி இருக்குது அப்புறம் ஒரு பையன் லாஸ்ட் பெஞ்சில் உக்கார்ந்து இருப்பான்ல அமைதியாக அவ்ளோவுக்கு ஆனால் படிக்க மாட்டான் ஆனால் வந்து யோகா நல்லா அமைதியாகவே இருப்பான் அவன் யோகா நல்லா பண்ணி இப்போ வந்து அதை அதை அதை பற்றி ஏதோ க்ளாஸ் போய் ஹையஸ்ட்டு அதை பற்றி படித்துக்கிட்டு இருக்கான் அது மாதிரிலாம் நிறையா சொல்லி சொல்லி கேட்டுக்கிட்டுருந்தேன் ம் இப்போ இப்போ ரீசண்டாக ஒருத்தங்க மாடல் எக்ஸாமில் வந்து நிறையாவே மார்க்கு கொஞ்சம் கூட வந்திருக்கு மேம் டோட்டல் மார்க்ஸ் கொஞ்சம் நிறையவே கூட வந்து ஆ இப்போ இந்த ஆ ஆமாம் மேம் இப்போ இப்போ பார்த்ததுல பார்த்தா டிஸ்ட்ரிக் லெவல் வந்திருக்கா அந்த பொண்ணு அது என்ன இப்போ இப்போ ரீசண்டாக இது பண்ண இப்போ பார்த்தா ஸ்டேட் லெவலில் மே பி வ வந்துடும் அந்த பொண்ணு நல்லா தான் இப்போ ட்ரை ட்ரை ட்ரெயின் பண்ணிட்டு இருக்காங்க மேம் மார்னிங் அண்ட் ஈவினிங் கோச்சிங் கிளாஸ்லாம் வெச்சு நிறையா பண்ணிக்கிட்டு இருக்காங்க அந்த ஆவரேஜா இருக்கிற போ போ சிக்ஸ்ட்டி ஃபாட்டி இது ஃபிஃப்ட்டி செவன்ட்டி கிட்டே இருக்கிறவங்கள்லாம் இப்போ எய்ட்டி நைன்ட்டி அந்த ரேஞ்ச்க்கிட்டே கொண்டுட்டு வந்திருக்காங்க நைன்ட்டி எய்ட்டி எடுக்கிறவங்கள்லாம் இப்போ ந சென்டம் நைன்ட்டி நைன் இது மாதிரி கொண்டுட்டு வந்துவிட்டாங்க இப்போ வந்து ஃபெயி பெயிலுன்னு பார்த்தா அது அவ்வளோவுக்கா எதுவும் இல்லை இப்போ எல்லோருமே பாஸ் ஆகி கொஞ்சம் நல்லாவே மார்க் வாங்கி இன்னும் கொஞ்சம் இது நிறையா வந்துக்கிட்டு இருக்காங்க அது இல்லாமல் எக்ஸ்ட்ரா கரிக்குலர் கரிக்குலர் ஆக்டிவிட்டிஸ்லேயும் நிறையா பேர் இருக்காங்க டான்ஸு எல்லாம் கொடுத்துருக்காங்க இந்த மாதிரி தான் போய்க்கிட்டு இருக்குது மேம் ஆ தேங்க்யூ மேம்